ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற பட்சத்தில் வந்து எல்லோருமே வந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்பில் தான் டைப் செய்கிறாங்க அதுபோல் நானும் மொபைல் ஃபோன் லேப்டாப்பில் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைப்பிங்கிறது வந்து அதுதான் ஈஸியாகருக்கு அதுபோக வந்து பார்த்திங்கனா என்னோடய கதைகள் வந்து எழுதணும் அப்படிங்கம்போது அது பேனா வடிவில்தான் நான் மோஸ்டாக எழுதியிருக்குறேன் என்னோடய கதைகளோ இல்லை எனக்கு தோன்ற வசனங்களோ எப்பவாவது ஒரு டைரியிலியோ பக்கத்தில் எது நோட்டுருந்தனால் அதில் எழுதி வச்சு திரும்ப அதை வந்து படித்து பார்க்கும் போது தான் அந்த ஒரு உணர்வு வந்து கரெட்டாக கடக்கும் அது போக வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து பேனாவில் எழுதுகிறதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போருக்குற வளர்ந்து வர டெக்னாலஜினால் வந்துட்டு எல்லோருமே லேப்டாப்பு மொபைலில் தான் டைப் பண்றாங்க ஸோ எதிர்காலம் வந்து எந்தெந்த பரிமாணங்கள் அடைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது வந்துட்டு நல்லதுதான் ஆனாலும் நம்மளோடய எழுத்துப்பணிங்கிறது வந்துவிட்டு கைப்பட பேனா தொட்டு எழுதுகிற மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்து வேறு எதுலேயுமே இருந்ததுல்லை அதனால் பேனாவில் எழுதுகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு செயல் அதை வந்து இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் காட்டி அந்த எழுத்து கையெழுத்தை வந்து புரிஞ்சு புரியாமல் இருக்கிறதுக்காக அந்த கன்வீனியன்ட்டுக்காக எழுதப்பட்டதை டைப் செஞ்சு நம்மளுக்கு மற்றவங்க பிரசன் பண்றதுக்காக பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது